நான் பாடுறதுக்குன்னு பார்க்கறப்ப என்னோட என்னோடய வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னா புல்லாங்குழல் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புல்லாங்குழல் இசையோடு அந்த பாட்டு நான் பாடுறத கேட்கறக்கு எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் டீப்பாக நான் பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சன்னா நாதஸ்வரம் வீணை இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இருந்தாலும் என்னோடய குரலுக்கு நான் அதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கறது விருப்பப்படுறேன் நாதஸ்வரம் கீபோர்ட்டோடு